நான் ஆன்லைனில் ஒரு சாரீ வாங்கியிருந்தேன் அந்த சாரீயோட பிரைஸ் வந்து அதிகமான பிரைஸ் தான் பட் ஆனால் அது குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு அந்த சாரீ வந்து என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நான் வந்து கட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே உள்ளவங்கள்லாம் என்கிட்ட கேட்டாங்க இந்த சாரீ நீ வந்து எங்கே வாங்கின அப்படீன்னு கேட்டாங்க நான் ஆன்லைனில் தான் வாங்கின அப்படீன்னு சொன்ன என்ன ஆன்லைன்லயா ஆன்லைனில் இவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு சாரீயா அப்படீன்னு கேட்டாங்க ஆமாம் இது சாரீ வந்து நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல ப்ராடக்ட்டு இது வந்து நல்ல ஒரு ஸ்டோன்லாம் வச்சு நல்லாருந்துச்சு ப்ரைஸுக்குகேற்றா மாதிரி தான் சாரீ இருந்துச்சு நான் சொன்னேன் அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டாங்க எல்லா டிஸ் டிஸ்க்ரிப்ஷன்லாம் அந்த சாரீ வந்து ஆனாலும் சூப்பராக இருக்கு ரொம்ப ஒரு குவாலிட்டி ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுலாக இருக்கு எனக்கு